சேலம் மாவட்டங்கிறது ரொம்ப பழமையான மாவட்டம் நாம பழங்கால பொருட்களை வச்சு பார்க்கும் போது இது கற்காலத்துலேருந்தே மனிதர்கள் இங்கே வாழ்ந்துருக்காங்க அப்படின்றது சொல்ல முடியும் அரசர்கள் ஆண்டதுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் வந்தாங்க அப்போ ஆங்கிலேயர்கள் சேலம் மாவட்டத்தை தங்களுக்கு முக்கியமான ஒரு பகுதியாக மாற்றிக்கிட்டாங்க இங்கே அது ஏற்காடுக்கு பக்கமாக இருக்கறதால ஆங்கிலேயர்கள் தங்களுடைய விடுமுறையை கழிக்க ஏற்காடுக்கு அடிக்கடி போவாங்க அதனால் அதுக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சேலத்தை ஆங்கிலேயர்களுக்கான ஒரு முக்கியமான பகுதியாக மாறிடுச்சி அப்போ ஆங்கிலேயர்கள் இங்கே இருக்கறக்கூடிய மாவட்ட ஆட்சிரியர் அலுவலகம் இன்னும் பல முக்கியமான கட்டிடங்களை இங்கே கட்டிருக்காங்க இதில் நம்ம சுவாரசியமான இடம் அப்படினு பார்த்தாக்கா ஆத்தூர் பகுதியில் நாயக்கமன்னர்கள் மற்றும் திப்பு சுல்தான் அவங்க வசித்து வந்த ஒரு மாளிகை அங்கே இருக்குது அரசிகள் ராணிகள் இவங்கெல்லாம் குளிக்கிறதுக்கான ஒரு தெப்பம் குளமும் நெற்களஞ்சியமும் போர்கருவிகளை எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு படைகலன்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டிடமும் அங்கே இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப மர்மமாக இருக்கும் ஆனால் யாரும் அந்த பக்கமெல்லாம் போகமாட்டாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு பெயர் பலகை மட்டும் இருக்கும் இது திப்பு சுல்தான் காலத்தில் கட்டுனது அப்படின்றது இருக்கும் இதை தவிர சேலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு பார்த்திங்கனா தாரமங்கலம் சிவன் கோவில் தாரமங்கலம் கோவில் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் நம்ம நமக்கு கண்ணுக்கு ரொம்ப விருத்தளிக்கக் கூடிய வகையில் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ரதி மன்மதன் சிலைகள் நம்மளுடைய ம புராணக்காலத்துப்படி ரதியினுடைய இடத்துல இருந்து பார்த்தா மன்மதனுடைய சிலை நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் மன்மதனுடைய சிலையின் அருகில் நின்று நம்ம ரதி இருக்கக்கூடிய சிலை பக்கம் பார்த்தம்னா நமக்கு அது தெரியாது இது நம்ம ஒரு புராண காலக்கதையை நமக்கு காட்டுது அதேபோல் ராமர் தன் மறஞ்சி நின்று வாலியை அம்பு எய்தி கொன்றார் அப்படிங்குறது நமக்கு ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கதை பகுதி அதே போல் நாம ராமர் அங்கே வில் அம்போடு இருக்கக்கூடிய இடத்துலருந்து பார்த்தம்னா நமக்கு வாலி நல்லா கண்ணுக்கு தெரியும் தெரிவார் ஆனால் வாலி இருக்கக்கூடிய இடத்தின் பகுதியாக நின்று பார்த்தம்னா ராமரை நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி புராணக்கால கதைகளைக் கூட அந்த இடத்துல நமக்கு எல்லாரும் ஈஸியாக எல்லாரும் நல்லா புரிஞ்சிக்கிற வகையில் அவங்க அதை வடிவமைச்சிருக்கிறாங்க அங்கே கல்லில் கல்லில் செய்யப்பட்ட சங்கிலிகள் இருக்குது யாழியின் வாய்க்குள்ளே உருண்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பந்து இருக்குது அப்புறம் பாதாள லிங்கம் இருக்குது ஸோ அந்த கோவிலுடைய கட்டிட அமைப்பே நம்ம மனதுக்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது தாரமங்கலம் கோவில் ரொம்பவும் பிரசித்தியமானது